நம்ம வந்து வா நான் வந்து வாழ்க்கையில் வந்து கற்றுக்கொண்ட வந்து பாடம் வந்து என்னென்னா நம்மளும் வந்து நான் நம்மளும் நல்லா சம்பாரிக்கணும் நல்ல நாலு பேர் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னால் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் நாங்கள் வந்து அந்தளவுக்கெலாம் எங்கள்கிட்ட வந்து வருமானம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ஃப ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் போயிருக்கையில் அவ்வவோ வந்து எங்களை வந்து காசு இருக்கிறவங்கள வந்து நல்ல விதமாக நடத்துனாங்க நாங்கள் வந்து அந்தளவுக்கு வ காசு பணம் இல்லாதனால் எங்களை ஒருமாதிரி நடத்துனாங்க அது எங்களுக்கே தெரிஞ்சுச்சி இது வந்து நம்ம அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம காசு பணம் இல்லாதனால் தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்க நம்மளும் வந்து அவங்கள நாலு பேர் மாதிரி நம்மளும் நல்ல நிலமைக்கு வரணும் நம்மளும் சம்பாரிக்கணும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் நான் வந்து நானும் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்னேன் நான் வீட்டில் வெ நான் வெளிலேயும் போய் வேலைக்கு போய் போயிட்டு வந்து வீட்லேயும் நான் வந்து வீட்லேருந்தே கொஞ்சம் வேலைகள் நான் பார்த்தேன் அதாச்சும் நான் கொஞ்சம் சேலைகள் இந்த நைட்டி உள்ளாடை இந்தமாதிரி வந்து நான் வந்து வீட்லேருந்தே வந்து வேலை வேலை பார்த்தேன் என்கிட்டேயும் வந்து வாடிக்கையாளர்கள்லாம் வந்து வாங்குனாங்க நான் இந்தமாதிரியும் வேலை செஞ்சு வெளிலேயும் போய் வேலை பார்த்தேன் இதனால் எனக்கு வந்து கூடுதலாக வந்து வருமானம் வந்து எனக்கு கிடச்சிச்சி அதனால் நான் வந்து ஒரு சே நாங்கள் வந்து ஒரு வீடுகட்ட ஆரமிச்சோம் வீடு கட்டி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் நல்ல நிலமைக்கு தான் இருக்கிறோம் இன்னமும் நாங்கள் வந்து அந்த எந்த வரோம் எந்த இதுவையும் நாங்கள் விடலை வேலையெல்லாம் அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு மதிப்பு இருக்குது ஆனால் இது வந்து எனக்கு ஒரு ஒரு விஷேசத்தில் இப்படி பண்ணது எனக்கு பெரிய தாக்கமாயிருச்சி எனக்கு ஆஹா நம்மளும் வந்து அவங்களை மாதிரி இல்லையே நம்ம அதனால் தான் வந்து இந்தமாதிரி நம்மளை பண்ணுறாங்க நம்மளும் ந நம்மளும் நல்ல நிலமைக்கு வரணும் நமக்கும் அப்போ தான் வந்து நம்மளையும் மதிப்பாங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சி இந்த தாக்கம் என்னென்னா இ இந்த காலத்தில் வந்து காசுபணம் இது வந்து கட்டாயம் நமக்கு வேணும் அப்படிங்கிற தாக்கம் தான் அதனால வந்த இந்த தாக்கத்தை நான் உணர்ந்துட்டு நான் அந்தமாதிரி நான் இன்றைக்கி வந்து நான் நல்லாயிருக்கேனா நான் வந்து இப்போ வந்து அந் நல்லாயிருக்கோம் நாங்கள் வீடு கட்டி எங்களையும் ஒருத்தவங்க நாலு பேர் மதிக்கின்ற மாதிரி நாங்கள் இப்போ நல்லாயிருக்கோம் இது தான் நான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மு பாடம் நம்ம நினச்சா முடியும் நம்ம எந்த தாக்கத்தையும் எதிர்க்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இது மூலிமா நான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் என் வாழ்க்கையில்